ஹலோ ஆ தம்பி ஆதித்யா ஹாஸ்பிட்டலா ஆ ஆ இல்லை நாங்கள் எனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை ரொம்ப நாளாகவே தலை வலி பிரச்சினையா இருக்குது தாங்கவே முடியல நீங்கள் நல்லா பார்ப்பீங்கன்னு இங்கே சொன்னாங்க பக்கத்தில் அவங்க உங்கள்கிட்ட தான் டிரீட்மெண்ட் எடுத்தாங்கலாம் நாங்களும் உங்களை வந்து பார்க்கலாமா எப்போ நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க சொல்கிறிங்களா ம் சரி தம்பி எனக்கு தலை ரொம்ப வலிக்குது தம்பி தூரத்து பார்வை வேறு கொஞ்சம் தெரியல ரெண்டு மாதமா இப்படி தான் தம்பி இருக்குது நாங்கள் போய் காமித்தோம் தம்பி அந்த ஹாஸ்பிட்டலில் ஆனால் சரியாக வரல நீங்கள் தான் நல்லா பார்க்குறீங்கனு சொன்னாங்க பக்கத்தில் ஃபீஸ் நீங்கள் எவ்வளோ தம்பி கேட்பீங்க ஆ சரி தம்பி அவங்கள்ட்டையும் தம்பி

சரி தம்பி சரிப்பா சரி தம்பி உங்களோடய ஹாஸ்பிட்டலோடய அட்ரெஸ் சொல்கிறியாப்பா நாங்கள் வந்துட்டு வேறு வெளியூர் ம் ஆ சொல் தம்பி ம் ஆ சொல் தம்பி ஆ சரி தம்பி ஆ ரொம்ப நன்றி தம்பி